உங்களுக்கு பிடித்த தமிழ் வார்த்தைகள் அல்லது சொற்றொடர்கள் என்ன ஏன் நீங்கள் தமிழை தாய் மொழி கொண்டவர் என்பதில் பெருமிதம் கொள்கிறீர்களா ஏன் எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்ச வேர்ட்னால் அம்மாகிற வேர்ட் தான் அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வந்துட்டு தமிழை வந்துட்டு தாய் மொழி அப்படினு சொல்கிற அம்மானாலே வந்துட்டு ஃபர்ஸ்டு எல்லாேருமே ரொம்ப ஸ்பெஷல் தான் அதனால வந்துட்டு இந்த வேர்ட் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பாகிறது அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு மம்மி டாடின்னு சொன்னால் அதில் வந்துட்டு ஒரு ஃபீலுமே இருக்காது இதுவே அப்பா அம்மான்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் தமிழை வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான லாங்குவேஜ்னு சொல்லலாம் எப்படின்னா பேசுவதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஜென்ரேஷன் தலைமுறை தலைமுறையாக தமிழ் நாடுனாலே தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழர்னாலே ஒரு தனி கெத்தாக தான் இருக்கும் அவங்களுக்கான கல்ச்சராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதனால வந்துட்டு நான் தமிழ் மொழி பேசுவதுக்கோ இல்லை வந்துட்டு தமிழ் படிக்கிறதுக்கோ இல்லை தமிழ் கல்ச்சரில் இருக்கிறதுக்கோ நான் பெருமை தான் படுறேன் ஒரு வேர்ட்ஸ் இப்போ இருக்குனால் அதை இங்கிலீஷில் சொன்னால் கூட நமக்கு அந்த முழு ஃபீல் வராது இதுவே நம்ம தமிழில் சொன்னோன்னால் நமக்கு அந்த முழு ஃபுல்ஃபீலும் கிடைக்கும் இந்த மாதிரி அம்மா அப்படின்னு கூப்பிறது மாம் மம்மி இப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு ஃபுல் பாசத்தோட ஒரு அன்போடு கூப்பிற மாதிரி இருக்குது ஸோ தமிழ்னால் வந்துட்டு எப்பயுமே ஸ்பெஷல் தான் இப்போது எங்கே பார்த்தாலுமே மோஸ்ட்லி சரி தமிழருக்கு தான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தருவாங்க நான் ரொம்ப பெருமை பெருமை தான் அடையணும் பெருமை அடைகிறேன் தமிழ் வந்துட்டு என்னோட தாய் மொழியாக வைச்சதுக்கு